இப்போது இருக்க இந்த நடைமுறையான உலகத்தில் ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு நாற்பது வயசை தாண்டினான் அப்படின்னாவே அவனுக்கு முட்டிவலி எல்லாம் வர ஆரம்பிச்சிருதுங்க இப்போ இப்போ அந்த முட்டிவலியை குணப்படுத்துகிறக்கு எங்கள் கிராமத்தில் என்னமாதிரியான வைத்தியங்கள் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இஞ்சி வேப்ப வேப்பம்பூ இதை ரெண்டையும் அரைத்து பூசிக்கிட்டு க ஒரு கட்டுமாதிரி கட்டிக்கிட்டு இப்போ நான் நைட்டு படுத்தோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டிக்கிட்டு படுத்தோம் அப்படின்னா முட்டிவலி கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறமாரி சொல்கிறாங்க அதை அதைத்தாண்டி இந்த சாம்பலும் திருநீறும் அந்த காலத்திலருந்தே எங்கள் தாத்தாவெலாம் எனக்கு தெரிந்து சொல்லிக்கொடுத்த ஒரு வைத்தியங்கள் சாம்பலும் திருநீறும் சேர்ந்து அரைத்து பூசினோம் அப்படிங்கம்போது அது முட்டிவலிக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறமாரி எங்கள் தாத்தா எனக்கு சொல்லிக்கொடுத்தாருங்க அதைத்தாண்டி இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா இப்போது எல்லாம் மூலிகை வைத்தியங்கள் அப்படிங்கிறத தாண்டி இங்கிலீஷ் மெடிஷன்ஸெல்லாம் நிறையா வந்திருச்சுங்க இப்போ யாரும் எனக்கு தெரிந்து மூலிகை வை மூலிகை வைத்தியங்களுக்கெல்லாம் நிறைய போகிறதில்லன் நினைக்கிறேன் இங்கிலீஷ் மெடிஷன்ஸ் தாண்டி மூலிகை வைத்தியங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டுதான் இருக்குது இப்போ வரைக்கும் அதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணிட்டுதான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் வைத்த வைத்தியங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டு வைத்தியங்கள் தமிழ் வைத்தியங்களுக்கு மாறுங்கள் நன்றி